நான் கூகுள் மீட் ஜூம் ஆப் ரெண்டுமே பயன்படுத்தியிருக்கேன் அதில் எனக்கு கூகுள் மீட் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதில் எனக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குது ஆனால் ஸூம் ஆப்பில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெக்னாலஜி வளர்ச்சி வந்து பார்த்த பரி பரிணாமல் வளர்ச்சி தான் டெக்னாலஜி என் வாழ்க்கையே பல வகையில் மாற்றிருக்கு அதிக நேரம் இணையத்தளத்தில் என்னோடய நேரத்தை தான் செலவிட செல விடுறது நான் நான் என் குடும்ப உறுப்பினர்களோடய பேசுகிற நேரம் குறையுது என் மன நிலையுமே மாறுது டெக்னாலஜியோடய என் ஒரே ஒரு பயன் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிற என் அக்கா அக்கா பசங்க எல்லோரையும் வீடியோ காலில் பேச முடியுது ஒரு சில நேரம் ஜிபே காசு போ போச்சால் போகலையா ஏன்னால் நமக்கு தெரியல எனக்கு என் பக்கத்து க கடைக்காரருக்கும் நிறைய நேரம் குழப்பம் வந்து சேருது இதுவே கையில் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா ஏ எவ்வளோ கொடுத்தாங்க நமக்கு நேரடியாக தெரியும் டெக்னாலஜி வந்த அப்புறந்தான் மனித தலையீடு குறச்சு குழப்பத்தை அதிகப்படுத்தியது